பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து மக்கள் பொதுவாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இங்கே ஒரு காலேஜ் இருக்குது அங்கே வந்து வேலை செய்வாங்க அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்தமாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுறது அப்புறம் ரோட் சைட்லாம் வந்து நிறைய கடைங்கலாம் இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அதனால அங்கே எல்லா ஊர்லேயிருந்தும் பஸ் ஏர்றதுக்குலாம் வருவாங்கல்ல பசியிலல்லாம் வருவாங்க ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஹோட்டல்ஸ் அந்தமாதிரி வந்து நிறைய கடைங்கள்லாம் இருக்கும் அந்த வேலை செய்வாங்க அப்புறம் ஷேர் ஆட்டோஸ் அது வந்து நிறையா இருக்கும் இங்க அந்தமாதிரி எல்லாரும் வந்து பொதுவாக இந்த வேலை தான் செய்வாங்க அப்படின்னு இல்லை அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேலை வருதோ அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்தமாதிரி அவங்களால முடிஞ்சதை அந்தமாதிரி தான் வந்து செய்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில ப்ரைவேட் கம்பெனிஸ்லலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணி அந்தமாதிரி ஃபேமிலியை ரன் பண்ணுறது இந்தமாதிரி வந்து எல்லாரும் சொந்தமாக அவங்களால என்ன வேலை முடியுதோ அந்தமாதிரி தான் பார்க்குறாங்க அதால அவங்களோட ஃபேமிலி எப்படி ரன் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா வர சேல்ரியில எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் அவங்களோட லைஃபும் மேனேஜ் பண்ணணும் அவங்களோட ஃபேமிலியும் அவங்க ரன் பண்ணணும் அந்தமாதிரி வந்து அவங்க பார்த்து பண்ணுவாங்க வேலைவாய்ப்பெல்லாம் வந்து இங்கே அவ்வளோவா இருக்காது அதிகமாக வந்து எல்லாரும் திருச்சி மாவட்டம் வந்து எங்கள் பக்கத்தில் தான் இருக்கும் அதிகமாக வந்து எல்லாரும் அங்கே தான் வேலைக்கு போவாங்க ஏன்னா வந்து பெரம்பலூரை விட அது பெரிய ஊர் அதனால் அங்கே அதிகமாக வேலைவாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் இங்கே இருக்க மக்கள் அதிகமாக அங்கேதான் வேலைக்கு போவாங்க அங்கேயும் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இடங்கள்லாம் அங்கே இருக்குது அதனால் பெரும்பாலான மக்கள் வந்து அங்கேதான் வேலைக்கு போகிறாங்க இங்கே ஒரு சிலரால் என்னால் இங்கே வேலை பார்க்க முடியும் வேலை பார்த்தே என்னோடய ஃபேமிலியை வந்து என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்றவுங்களாம் தான் வந்து இங்கே பெரம்பலூர்லையே வந்து அவங்களாம் சொந்தமாக தான் வேலைக்கு போகிறாங்க ஒரு சிலர் மற்ற நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க இப்போ இந்த ஷேர் ஆட்டோ வச்சிருக்குறவங்க வந்து ஓனாக அவங்களா சொந்தமாக ஆரம்பித்தது தான் அவங்க ஆரம்பித்து அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆட்டோ வந்து வேலைக்கு தான் நிறைய பேரை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க இவங்க வந்து டெய்லி சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து அந்த கம்பெனியில கொடுத்துடுவாங்க அவங்க வந்து எல்லாருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுப்பாங்க அந்தமாதிரி அதுதான் அதிகமாக வந்து இங்கே அந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுறதா இருக்கும் அப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ் அதுதான் வந்து பெரம்பலூர்ல அந்த தொழில் தான் வந்து அதிகமாக பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து இருக்காங்க இங்கே வந்து ஐடி ஜாப்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஆனால் ஐடி கம்பெனிஸ் வந்து இங்கே இல்லாததனால அவங்க திருச்சி இல்லைனா வெளிநாடு அந்தமாதிரி தான் வந்து போகிறாங்க மற்ற டிஸ்ட்ரிக் அந்தமாதிரி தான் போவாங்க அதிகமாக வந்து வெளிநாட்டுக்கு தான் வந்து வேலைக்கெல்லாம் போவாங்க சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆனால் இங்கே அதிகமாக எல்லாருமே வந்து எல்லாரும்னு சொல்ல முடியாது அதிகமாக படிச்சவங்க தான் இருக்காங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் அதனால் எல்லாரும் சொந்தமாக அவங்களால முடிஞ்ச வேலைங்களை வந்து அவங்களே செய்வாங்க